ஆ சொல்லுங்கள் சார் தேங்க்யூ சார் ஓ ரொம்ப சந்தோஷம் சார் ம் கண்டிப்பாக பண்ணுவோங்க சார்

எல்லாத்துங் காரணம் நீங்கள் தான் சார் ஓ நீங்கள் தானே ரோல்மாடல் உங்களை பார்த்து பார்த்துரான் எல்லாமே எஃபக்ட் போட்டு ஹார்டு ஒர்க் பண்ணி இது பண்ணிணேன் சார் கண்டிப்பாக இருப்பேன் சார்